ஆதரவற்ற குழந்தைங்களும் இப்போ முதியோருக்கானது த திட்டமும் வந்து இன்னும் வந்து அரசு வந்து எடுத்து நடத்தணும் ஏன்னால் அவங்களுக்கு வந்து இன்னும் அதுக்கு நிறையா நிதி உதவியெல்லாம் கிடைக்காதால க சரி வர கிடைக்கல அது வந் இந்த ஃபேஸ் புக்கு மூலமாக வேறு ஏதாவது அவங்க மூலமாக வேறு எது வழியாகவோ கிடச்சிதுனாக்கா அது மூலமாக கிடைக்கிறது கம்மியாக தான் கிடைக்கும் இதே வந்து அரசு எடுத்து நடத்துனாக்கால் நிறைய உதவி கிடச்சாக்கா குழந்தைங்களுக்கு அவங்களுக்குலாம் வந்து நல்லா அவங்களுக்குண்டான வசதிகளெல்லாம் செய்து தரப்படும் இந்த தொட்டில் குழந்தை திட்டன்னு பார்த்தீங்கன்னாக்கா நிறையா அதுவும் நல்ல மாதிரியா நடந்துகிட்ருக்குது இல்லாதவங்க வந்து குழந்தைய எடுத்துகிட்டு போகிறாங்க அதன் மூலமாகவும் நிறையா டொனேஷன் கிடைக்கிது இதுவே அரசு மூலமாக பண்ணுணீங்கன்னாக்கால் அந்த குழந்தைங்களுக்கும் இருக்கிற இருக்கிற குழந்தைங்களுக்கு நல்லா வளர்ருக்குண்டான இதெல்லாம் கிடைக்கும்